தமிழ்நாட்டில் வந்துவிட்டு ஃபேமஸ் ஃபெஸ்ட்டிவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொங்கல் தான் ஏன்னா வந்துவிட்டு இது ரொம்ப காலங்காலமாக கலாச்சாரமாக தலைமுறையாக செஞ்சிட்டுருக்கோம் ஃபர்ஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா போகி பண்டிகை அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு பண்டிகையை நாங்கள் வந்து கொண்டாடுவோம் அது எப்படின்னு பாத்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பழசலாம் எடுத்து எரிச்சிவிட்டு வீடைலாம் சுத்தம் பண்ணி அந்தன்னைக்கு வந்து காப்பு கட்டுவாங்க அதை வந்து சங்க ராத்திரின்னு சொல்லுவாங்க வேப்பந்தழை ஆவாரம்பூ அதெலாம் வச்சு காப்பு வந்து கட்டுவாங்க அதுக்கு அடுத்த நாள் வந்துவிட்டு தைப் பொங்கல் அந்தன்னைக்கு வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் பொங்கல் வச்சு பெரிய விழா மாதிரி கொண்டாடுவாங்க கரும்பலாம் வெட்டி சாப்பிடுவாங்க அடுத்த நாள் வந்து மாட்டுப் பொங்கல் மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு மாடு வச்சுருக்கறவங்க வந்து மாடு ஆடு அதெலாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க அந்தன்னைக்கும் மா பொங்கல் வைப்பாங்க அடுத்த நாள் வந்து உழவர் தினம் அந் அந்தன்னைக்கு வந்துவிட்டு நாங்கள் அதிகமாக எதுவும் கொண்டாட்னதில்லை அப்புறம் வந்து ஆடிப் பெருக்கு ஆடிப் பெருக்கு அன்னைக்கு ஆடிப் பெருக்கு அன்னைக்கு வீட்டில் இருக்கிறதலாம் போட்டு எரிச்சு வீடைலாம் சுத்தம் பண்ணி அதே மாதிரி கோவிலுக்கெல்லாம் போய் சாமியெல்லாம் கும்பிடுவோம் அதற்கப்பறம் வந்து எங்கள் ஊரில் வந்து அதிகமாக நடக்கிற விழா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எங்கள் குலதெய்வ கோவில் திருவிழா தான் அந்தன்னைக்கு வந்துவிட்டு ஃபர்ஸ்ட்டு த எங்கள் பாட்டி தாத்தா இருந்த காலத்தில் எப்படி பண்ணிட்டுருந்தாங்களோ அதே மாரி தான் இப்போவும் பண்ணிட்டுருக்காங்க காலத்துக்கு ஏற்ப அது எதையுமே மாற்றல அது வந்துவிட்டு எப்போவுமே வந்து காலங்காலமாக அதே மாரி தான் நடந்து வந்து நடந்துட்டுருக்கு